எங்கள் வீட்டில் நான் பயன்படுத்திக்கிட்டிருக்க எலெக்ட்ரானிக் பொருளில் ஏசி அப்படின்றது ஆரம்பத்தில் நாங்கள் எங்கள் கிட்டே ஏசி கிடையாது என் குழந்த பிறந்தவொன்ன ஃபஸ்ட் பேபிக்கு நல்ல வெயில் நேரத்தில் பிறந்தான் அதனால ரொம்ப அனல் தாங்க முடியாமல் ரொம்ப அழுதுக்கிட்டே இருப்பான் எவவளோ தான் ஃபேன் வைச்சாலும் அவனுக்கு பற்றவே பற்றாது ரொம்ப வேர்த்துக்கிட்டே இருக்கும் வேர்க்குரெல்லாம் வந்துருச்சு உடம்பெல்லாம் ஸோ அந்தமாதிரி ஒரு காலக்கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் ஏசி வாங்கினோம் அப்புறம் வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் ஆரம்பத்திலேருந்தே பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன் கையில் துணி துவைக்கிற பழக்கம் இல்லை எப்பவுமே அந்த வாஷின் மிஷின் பயன்படுத்திக்கிட்டிருக்கோம் எனக்கு கல்யாணம் ஆனவுடனே கையோடு எனக்கு திங்க்ஸெல்லாம் வாங்கித்தரும்போது வாஷிங் மிஷின் வாங்கிக்கொடுத்துட்டாங்க டிவி கண்டிப்பாக எல்லாேர் வீட்லேயும் இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் டிவி இல்லாமல் இருந்தது ஃபஸ்ட் ஃபஸ்ட் கலைஞர் டிவி தான் பயன்படுத்தினோம் அதுக்கப்புறம் போக போக நாங்கள் மறுபடியும் எல்இடி டிவி வாங்கிவிட்டோம் கம்ப்யூட்டர் அப்படின்றது எங்கள் குழந்தங்களோடைய படிப்புக்கு பயன்படும் அது பிள்ளைகளுக்கு நான் சொல்லித்தரத்துக்கு யூஸ் ஆகும் எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள் நான் ஸ்கூலில் சேர்த்து படிக்க ஆரமித்த அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆறு வயது ஏழு வயது ஆன அப்புறம் நாங்கள் கம்ப்யூட்ரு வாங்கினோம் மைக்ரோவேவ் ஓவன் என் கிட்டே கிடையாது இண்டெக்ஷன் இருக்குது இண்டெக்ஷன் வந்து கேஸ் யூஸேஜ்ஜை குறைக்குறதுக்காக நான் இண்டெக்ஷன் வாங்கிக்கிட்டேன் கேஸ் வந்து டக்குன்னு புக் பண்ணோம்னால் வராது அதேமாதிரி நான் ம் எல்லாமே கேஸ்லேயே பயன்படுத்தின்னால் ஒரு மாதத்துக் குள்ளேவே முடிஞ்சுடும் அதனால் இண்டெக்ஷன் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மாற்றி மாற்றி பயன்படுத்திக்கலாம் காலையில் ஸ்கூல் அனுப்புகிற நேரத்தில் இண்டெக்ஷன்லேயும் கேஸ்ஸும் மாற்றி மாற்றி சமைத்தா கொஞ்சம் வேலைகள் வேகமாக முடியும் அப்படின்றதுக்காக அந்தமாதிரி வேலைகளுக்காக நான் இண்டெக்ஷன் வாங்கினேன்